ஹலோ ஸ்விகிங்களா நான் டின்னர்க்கு வந்து கொத்து பரோட்டா ரெண்டு சில்லி சிக்கன் இதெல்லாம் ஆட்ரு பண்ணிருந்தேன் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுனால அதை கேன்சல் பண்ணும்படியாக ஆயிடுச்சு அமௌன்ட் வந்து ஆன்லைன்லே பே பண்ணிட்டேன் ஃபோன் பே மூலமாக யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டேன் அமௌண்ட் ரிட்டன் பண்ண முடியுங்களா நான் பண்ண ஆடரை கேன்சல் பண்ணிவிட்டேன் அமௌண்ட் இன்னும் ரிட்டன் ஆகல அமௌண்ட் ரிட்டன் பண்ண முடியுங்களா என்னோடைய ஆடர் நம்பர் வந்து நானூற்றி இருபத்தி ஐந்து நான் ஃபோன் பண்ண ஃபோன் பே வந்து எயிட் நயன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டூ எயிட் த்ரீ ஃபைவ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அமௌண்ட்டை கொஞ்சம் ரிட்டன் பண்ணுங்கள்